பங்குச் சந்தையை பற்றின்னால் ஓரளவுக்கு தான் தெரியும் ரொம்ப தெரியாது பங்குச் சந்தை ஏறி இருக்கிறப்ப வந்து எங்களுக்கு ஒரு இது என்னா கோ ரெண்டு பு பிள்ளைங்கள வச்சிருக்கிறோம் அதுங்களுக்கு வந்து நகை எடுக்கிறதுக்கு வேண்டி பங்குச் சந்தை இந்த வந்து பங்குச் சந்தை ஏறி இருக்கிறப்ப தங்கம் வில வந்து இறங்கும் பங்குச் சந்தை இறங்குறப்ப தங்கம் வில அதிகரிக்கும் அந்த ஒரு இதை வச்சு பங்குச் சந்த ஏற்றம் இறக்கம் வச்சு சரி இப்போது தங்கம் வில கம்மியாகும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணுவோம் ஆனால் வந்து பங்குச் சந்தையில் வந்து காசு போட்டிருக்குறவங்க எப்போது எது இப்போ பங்குச் சந்தை இறக்கம் வருமா எப்போ ச வந்து பங்கு சந்தை சரியும் நமக்கு லாஸ் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதில் இன்வெஸ் பண்ணிருக்குறவங்களும் அப்படி ஒரு கவலைப்படுவாங்க பங்குச் சந்தையை பற்றி ஓரளவுக்கு தான் தெரியும் பங்குச் சந்தை வர்த்தகத்தில் எப்போது வந்து ஏறுது எப்போது ஏறுது என்ன தங்கத்துக்கு மேலே வந்து பங்குச் சந்தை வந்து பங்கு சந்தை வர்த்தகத்தில் வந்து காசு போட்டிருக்குறவங்களுக்கு வந்து தங்கத்தில் போட்டிருக்குறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இப்போது தங்கம் வில அதிகரிச்சிருக்கிறனால வந்து கா நல்ல பங்குச் சந்தை முன்னேற்றம் நல்ல வருமானம் இருக்கும் அதே வந்து வேற எதிலயாச்சும் போட்டால் அது வந்து வந்து பங்குச் சந்தை சரிஞ்சிச்சின்னால் அவங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும் இதெல்லாம் கேள்விப்பட்ருக்கிறேன் கொஞ்சம் தெரிஞ்சிக்கிறேன் ஆனால் வந்து பங்குச் சந்தையில போட்டிருக்குறது எப்போவும் ரொம்ப நல்லதும் இல்லை ரொம்ப கெட்டதும் இல்லை அவங்கவங்க லக் பொறுத்ததுன்னு தான் சொல்லலாம் பங்கு சந்தை அதிகரிச்சிச்சின்னால் அவங்க போடுற வந்து முதலீடு வந்து எந்த இதில் போட்டிருக்குறாங்களோ அது வந்து அந்த இதில் வந்து பங்குச் சந்தை அதிகரிச்சிச்சின்னால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லை வந்து அது சரிஞ்சிச்சின்னால் ரொம்ப லாஸ் ஆயிடும் அதனால பங்குச் சந்தையில போட்டிருக்குறது அவங்கவுங்க லக்கை பொறுத்து ரிஸ்க் அதிகம் தான் நான் அப்படி தான் நினைக்கிறேன்